இப்போ வந்து பியானோ வாசிக்கணுன்னு ஆசை அது டிவியில் பார்க்கக்குள்ள ஆர்வமாக இருக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் கற்றுக்க முடியல அதுமாதிரி டேன்ஸ் ஆடணுன்னு ரொம்ப ஆசை ம் கூச்சமாக இருக்கும் ஆனால் ஆடுவேன் ஆடணுன்னு ஒரு ஆசை எல்லாமே இருக்குது அதுமாதிரி பாடணுன்னு ஒரு ஆசை பாட்டு கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மியூசிக் வாசிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் பிரியம் பேசணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அது எதுவுமே கிளாஸ் எதுவுமே என்னால் போக முடியல அதனால எனக்கு இதுலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்